ஹலோ சார் வணக்கம் சக்தி டிராவல் ஏஜென்சி சொல்லுங்கள் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார்

என்னமாதிரி வண்டி வேணும் எத்தனை பேர் போகறீங்க அப்போ பத்து பேர்னா டெம்போ டிராவலர் எடுத்துக்கலாங்களா ஆமாம் ஆமாம் டெம்போ டிராவலர் கரெக்டாக இருக்கும் சார் அதில் பதிமூணு பேர் வரையிலும் உட்காந்துக்கலாம் நல்லா லக்ஜுரியஸ்ஸாக இருக்கும் சார் அது அது கிலோமீட்டருக்கு பதினெட்ரூவா வருங்க சார்

ஆ ஆமாம் ஆமாம் இன்குளூடட் இன்குளூடட் இல்லை நீங்கள் இது மட்டும் பார்த்துக்கணும் டோல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கறமாரி இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார் இல்லை வண்டியும் பார்க்குறோம் அந்தமாதிரி அரேஞ்மெண்ட்ஸும் பண்ணுறோம் நம்பளுக்கு அங்கே ஆல்ரெடி ஆள்ஸுங்க அங்கே இருக்காங்க நம்பளுக்கு நீங்கள் ஊட்டிலையுமே சரி கொடைக்கானல் சரி ஏற்காடு எங்கே போனாலுமே நம்பளுக்கு இருக்காங்க நம்ம பெர்மனெண்ட்டாக போகிற பிளேஸஸு ஆ சரி சரி ஆ சரி சரி சரி ஆ சரி சரி சரி அது கிலோமீட்டர் கொஞ்சம் கணக்கு பண்ணிவிட்டு தான் சார் சொல்லணும்

ம் ம் ம் ம் சரி ஓகே சார் சரிங்க சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டு ரூவா குறச்சிக்கிறோம் அது கவுண்ட் பண்ணிக்குவோம் இப்போ மற்றபடி பேக்கேஜ் அங்கே என்ன போயிட்டுருக்குன்னு நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மினிமம் எவ்வளோ பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் வேறு நம்ம இல்லை இல்லை வீக் எண்டில் வீக் எண்ட்லையே போகலாம் சார் ஆ ஆ ஏன்னா அப்போதான் நல்லா இருக்கும் ஆ அட்வான்ஸ் பே பண்ணாலும் பண்ணுங்க இல்லைன்னாலும் ஓகே நீங்கள் கரெக்டாக சொல்லிவிடுங்க டேட் சொல்லிவிடுங்க இந்த டேட் போவணும் எத்தனை மணிக்கு போகறீங்கன்னு கரெக்டாக சொல்லிவிடுங்க நான் சரிங்க சார் நம்ம ரேட்டு முன்னே பின்னே பண்ணிவிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சரி டெம்போ டிராவலரே புக் பண்ணிவிடலாம்ல ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ